டிவியில் வந்துட்டு எனக்கு சாங்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சாங்ஸ்லாம் நிறைய கேட்பேன் டிவியில் சாங்ஸ் கேட்பேன் பார்ப்பேன் அந்த மாதிரி தொடர்கள்லாம் பார்க்க மாட்டேன் எனக் எங்கள் வீட்டில வந்து எங்கள் அம்மா தான் அந்த தொடர்கள்லாம் பார்ப்பாங்க நிறையா ரியாலிட்டி ஷோலாம் நான் பார்ப்பேன் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்துட்டு நிறையா இந்த விஜய் டிவி சன் டிவி அந்த மாதிரிலாம் அந் அந்த மாதிரி டிவிஸ் அந்த அந்த மாதிரி சேனல்ஸ்ல நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்லாம் போடுவாங்கள் அதெல்லாம் வந்துட்டு விவாத மே விவாதம்லாம் பார்ப்பேன் அதில் அந்த நீயா நானா தமிழா தமிழா அந்த மாதிரி ஷோவெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து விவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கலாம் அதில் இருந்துக்கிட்டு அவங்களாம் எப்படி பேசுனாங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கற்றுக்கலாம் அதில் இருந்துட்டு நகைச்சுவை நிகழ்ச்சி அப்படின்னா நிறையாவே இருக்குது நகைச்சுவை நிகழ்ச்சின்னா நிறையா அந்த ஆதித்யா டிவியில் தான் நிறைய போடுவாங்கள் அது மாரி அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில வந்துட்டு நிறையாவே பண்ணுவாங்கள் நல்லாவும் இருக்கும் அது நமக்கு கொஞ்சம் அதை பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கொஞ்சம் நமக்கு சிரிக்க வைக்கும் அதனால் நம்ம அதை நிறைய பார்ப்போம் நாடகம் அப்படின்னா அதெல்லாம் யாரும் இப்போ பார்க்குறதில்ல நகைச்சுவை நிகழ்ச்சிலாம் பார்க்குவாங்க அதை மாரி ரியாலிட்டி ஷோக்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ பார்ப்பாங்க நீயா நானா ஷோலாம் வந்துட்டு எங்கள் வீட்டில எல்லாருமே பார்ப்போம் அதை மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க அதை பற்றிலாம் நாங்கள் வந்துட்டு காலேஜ்ல ஸ்கூல்ல அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும் அதனால் வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் நிறைய பார்ப்போம் சாங் கேட்குறது அப்புறோம் அதாவது நியூவா படம் போடுற படம் போட்டாங்கன்னால் அதை பார்ப்போம் டிவி வந்துட்டு எப்போதுமே பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லதுக்கான ஷோவாலாம் எதெலாம் போடுறாங்களோ அதை நம்ம பார்க்குவோம் எதெலாம் நமக்கு நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் எல்லாமே பார்க்குவோம் எது நமக்கு நல்லதோ அதை மட்டுந்தான் எடுத்துக்குவோம் அதனால் வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஷோக்கள் அந்த மாதிரி விவாதம் நகைச்சுவை அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோன்னா நமக்கு நமக்கும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப இந்த குலந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்புகிறது இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பேர் விரும்புவாங்கள் இப்போ நம்ம அப்பா அம்மா அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு விவாதம் பண்ணுறது அந்த மாதிரி டிவியில் வந்து இந்த பட்டிமன்றம் போடுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க ஆனால் நமக்கு அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் அந்த பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் ஷோலாம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்குறத்துக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும் எதிர் எதிரில் என்னப் பேசுகிறாங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க நோட்ஸ்லாம் எடுப்பாங்கள் அதெலாம் நம்ம பார்த்துக்குலாம் எப்படி பேசுகிறாங்க ஒருத்தவங்கக்கிட்ட இன்னொருத்தவங்களைப் பற்றி அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்ப்போம் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நமக்கும் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம இருக்கணும் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம்